என்னோடய ஃபேமிலியில் மொத்தம் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸு ஒன்று அப்பா அம்மா ரெண்டு அண்ணா ஒரு தம்பி அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப செல்லம் கொடுத்து வளத்துட்டாங்கள் ஒரே ஒரு பொண்ணு அப்படின்றனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க எ எ எல்லா விஷயத்தையும் ஓனாவே கத்துக்கணும் நீயா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி செல்லம்னா ரொம்ப கொடுக்கல எல்லா விஷயத்தையும் நானா கத்துக்கணும் அப்படின்றதுக்காக என்னையே கத்துக்க வச்சாங்கள் நீயா கத்துக்கணும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு அம்மா வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க தான் கூடவே இருந்தாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கூல் போகிறப்போ எங்களுக்கு வந்து லன்ச்லாம் பேக் பண்ணி காலையில் எந்திரிச்சு அவங்களோடய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுவும் இல்லாத அவங்களும் திரும்ப ஒர்க்குக்கு போயிட்டு திரும்ப ஈவினிங் வந்து திரும்ப எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க அண்ணன் அண்ணன் இருக்காங்கள் அண்ணன் அண்ணன் வந்து ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நிற்பான் அப்புறம் தம்பி வந்து குட்டிச்சாத்தான் மாதிரி ஏன்டா வந்து பொறந்த அப்படின்ற மாதிரி இருக்கும் கட அதுக்கப்பறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்காங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள் காலேஜ் யூஜியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள் பிஜிலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள் யூஜியில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து யாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கள் அவங்க வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பேசுலேனாலும் அந்த கான்டேக்ட் வந்து அப்படியே இருக்கும் எ ஏதோ இப்போது திடீர்னு டெய்லி பேசிட்டுயிருக்க மாதிரியே என்னைக்கோ ஒரு நாள் பேசுனாலும் டெய்லியும் பேசிட்டுயிருக்க மாதிரியே பேசிட்டுயிருப்போம் அப்புறம் யூஜியில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க அவங்க வந்து ஷர்மிளா அவங்க வந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் டக்குன்னு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கள் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் கூட அப்படின்னு சொல்லிகிட்டு பிஜியில் பிஜியில் வந்து ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்கள் நாங்கள் தான் ஒரு கேங்காக இருக்கோம் நான் வந்து லைஃப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் அப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட் வேணும் இல்லையா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேலாம் அலோவ் பண்ண மாட்டாங்கள் வெளியில் போகிறதுக்குலாம் ஆனால் இவங்க இவங்க ஆறு பேருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கள் எ எங்கே போனாலும் ஒன்னாக போகிற மாதிரி கிடச்சிட்டாங்க அதனால் அது வந்து இன்னும் பாசிட்டிவிட்டியாக இருக்குது